ரயில் ரயில்னு எடுத்துக்கிட்டால் இங்கே தமிழ் நாட்டில் வந்து நல்ல சேவையாக தான் இருக்குது சத்தம் வந்து நம்ம ட்ரெயின்னுக்குள்ளே போகிறப்ப அவ்வளோவா சத்தம் எதுவும் கேட்காது வெளியே நம்ம வெளியே ஐநூறு மீட்டர் தள்ளி இருந்தாலும் அந்த ட்ரெயின் போகிற சத்தம் நல்லா அதிர்கிற மாதிரி நல்லா சத்தமாகவே கேட்கும் அதோடு சக்கரங்கள் அதை பார்த்தா அது நம்மளோட இடுப்பளவு ஹைட்டாக இருக்கும் அது போகிறப்ப அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கிற கல்லுங்கள்லாம் அப்படி அதிரும் நான் வந்து இதுவரையும் நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு ஒரு தடவ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பயணித்திருக்கேன் ட்ரெயினில் அதுக்கு அப்புறம் நாமக்கல்லில் இருந்து பழனி வரையும் ஒரு டைம் போய்ருக்கேன் நம்ம நைட் டைமில் போய்ருக்கேன் தூங்கிகிட்டு போகிறப்ப எந்த டிஸ்ட்டபன்ஸும் இல்லை அதுவே பஸ்ஸுக்கு பஸ்ஸில் போகிறப்ப ஒரு மாதிரி அலுப்பாக ரொம்ப டயர்டாக இருக்கும் நம்மளுக்கு திடீர்னு முழிச்சுக்கணும் நிறைய தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் ட்ரெயினில் போகிறப்ப அப்படி கிடையாது நம்ம டைரெக்ட்டா இங்கே இருந்து அங்கே போய் இறங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் ஃபுட்ஸும் விற்கிறாங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே ட்ரெயின்லேயே டாய்லெட்டும் இருக்கறதுனால நம்ம வசதியாகவே போகலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ட்ரெயின் வசதி இருக்கறதுனால நம்மளுக்கு மிக குறைந்த கட்டணம் தான் நம்ம பஸ்ஸில் வர பஸ்ஸு மற்ற போக்குவரத்தோடு கம்பேர் பண்ணுறப்ப ட்ரெயின் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான காசு நம்ப ஈசியாக போக்குவரத்து பண்ணிவிட்டு வரலாம் அதனால ட்ரெயின் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் தான்